எங்கள் பகுதியில் இருக்கிற இந்து மதத்தோடய மரபு தான் கடை படிக்கிறோம் எல்லா விஷேஷ நாள்லேயும் நாங்கள் கோவிலுக்கு போய் பிராத்தனை பண்ணிப்போம் அந்த தெய்வத்திற்கு ஏற்ற மாதிரி பிரசாதம் செஞ்சு படைப்போம் முக்கியமாக சக்கரைப் பொங்கல் சுண்டல் புளியோதரை லெமன் சாதம் செய்வோம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா நடக்கும் அது ஒரு நாள் திருவிழா அன்னைக்கி எல்லாம் செடல் போட்டு யாத்திரையாக வந்து சாமி கும்பிடுவோம்